சேலம் மாவட்டம் பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் தொழிலாம் இருக்குது ஆட்டோ மொபைல் இருக்குது கொலுசு வெள்ளி பட்றை இருக்குது இருக்குது டெக்ஸ்டைல் துணி நெய்யுறது இதெல்லாம் இருக்குது இதெலாம் பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய அன்றாட வாழ்க்கையில் தொழில் சிறு சிறு தொழில் செஞ்சி சேலம் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தை வந்து ஊக்குவிச்சிட்ருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோ மொபைல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய ஃபேஷன் கிடைக்கும் எல்லா மக்கள் வேலையும் எல்லா பழுதான காரை எல்லாம் விட்டு சரி செஞ்சிக்குவாங்க அதே மாதிரி வெள்ளி வெள்ளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் கொ கொலுசு காலணிகள் கழுத்து அணியுற நகைகள் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக வந்து இங்கே வெள்ளி விபாரம் நல்லா பீக்ல போயிட்ருக்கு இன்னொரு விஷயம் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் வந்து நெசவுத்தொழில் நெசவுத்தொழில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நெசவு நெஞ்சி நாங்கள் வீட்டு இதுவும் சரி வீட்லேயும் நெய்கிறாங்க வெளிய நெய்கிறாங்க மில் வச்சிருக்காங்க அங்கே வச்சி இங்கே இருந்து வாடகையெல்லாம் பல மாவட்டத்துக்கு பல இதை அனு அனுப்புறாங்க சேலம் மாவட்டத்துலேருந்து தொழில் ம தொழிலாளிகலாம் நல்லா அங்கே இருந்து வேலைக்கு எல்லாமே இங்கே படித்து படிச்சவங்களும் இருக்காங்க படிக்காதவங்க போகிறாங்க எல்லா தொழிலும் மேம்பட்டு முன்னேறிட்டுருக்காங்க இதை பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சேலத்துடய பொருளாதாரம் வந்து இந்த மூணு இதில் தான் சேலமுடைய வாழ்க்கைத்தரம் முன்னேறிக்கிட்ருக்கு அதில் விவசாயம் விவசாயமும் இங்கே வந்து நிறையா நல்லா போயிட்ருக்கு என்னென்னா இந்த இங்கே இருக்கற பண்ணுற விவசாயப் பொருள்லாம் என்னென்னனா கரும்பு நெல் பருத்தி மக்காச்சோளம் இதுமாதிரி சில தானிய விவசாயலாம் நல்லா மரபு முக்கியமாக மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு மீன்ஸ் என்னென்னா அங்கே மர கிழங்கு எடுக்கிறாங்க ஜவ்வரிசி இதெல்லாம் பார்த்தன்னா இங்கே தொழில்லாம் நல்லா மேம்பட்டுருக்கு இது தொழிலாளர்கள் பங்கு நிறைய இருக்குது சிறு தொழில்னாலும் சரி சரி நிறைய மொழியேற்றம் பண்ணி தொழியில் வளர்த்து நல்லா பெருக்கி சேலம் மாவட்டம் இன்கம் வருமானத்தை வந்து பெருக்கிட்டு இருக்காங்க இது வந்து சேலம் மாவட்டம் வந்து பல தொழிலில் உள்ள நகரமாக மாறிட்டுருக்கு அதில் மாங்காய் மாம்பழம் விவசாயத்தில் பற்றி பெரிய விஷயம் என்னென்னா மாம்பழம் மாம்பழத்தை வந்து அறுவடை பண்ணி அதை ஜூ ஜூஸ் தயாரிக்கிறதுக்கும் நிறைய இங்கே சேலத்தில் சேலம் மாம்பழம் நல்லா பெயர் பெற்றது சேலமும் சேலத்து மாம்பழமும் பெயர் பெற்றது இது வெளி மாநிலத்துக்கும் வெளி ஊர்களுக்கும் அனுப்புறாங்க அதேமாதிரி இந்த துணியும் துணி டெக்ஸ்டைல்ஸ்ஸும் சரி இங்கேருந்து நிறையா வெளி மாநிலத்துக்கு வெளி ஊருக்குலாம் அனுப்பி நிறைய டிசைன்ஸ் பட்டு சிந்தடிக் பட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் நூல் நெய் அனுப்பி அங்கே சேலத்தை வந்து வளத்தை குறிக்கிறாங்க இது அதே மாதிரி ஆட்டோ ஃபீல்ட் என்னென்ன என்ன வண்டியும் சரி எல்லாவோட ஆட்டோ மொபைல் மெக்கானிக்கல் ஒர்ஷாப் நல்லா செஞ்சி சிறப்பான வேலை செஞ்சி அடைப்பாங்க இதனால சேலத்துக்கு சேலம் மக்கள் வருமானம் நிறைய பெருக்கி தராங்க